ஹலோ ஆ வணக்கம் டாக்டர் ஒன்னுமில்ல நான் கிரிக்கெட் பிளேயரு நேற்று கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டேன் என்னோடய ஹேண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ராக்ச்சர் ஆன மாதிரி இருக்குது நேற்று விழுந்ததுனால கொஞ்சம் பரவாயில்லை மாதிரிதான் இருந்துச்சு அப்புறம் நான் அங்கே லோக்கலேயே காமித்தேன் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் எயிட் பண்ணிணாங்க இப்போ என்னென்னால் அது கொஞ்சம் வீங்கியிருக்க மாதிரி இருக்கிறதுனால இப்போ ஸ்கேன் எடுக்கணும் ஆமாம் பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் மேம் இருக்குது ஆ வீங்கியிருக்கு நேற்று அந்தளவுக்கு தெரியல பட் ஆனால் இன்றைக்கு வந்து ரொம்பவே வீங்கியிருக்கு ஸோ நீங்கள் ம்ஹூ இன்ஜக்ஷன் ஒன்று பண்ணிணாங்க ஆ உமாமகேஸ்வரி ஆ நீங்கள் இப்போ எனக்கு ஸ்கேன் மட்டும் எடுக்க முடியுமா ஸ்கேன் எடுத்துட்டு ரிப்போர்ட்டில் என்னென்று பார்த்து சொல்ல முடியுங்களா இல்லை

ஆ ஓகே லெவன் ஓ க்ளாக் ஓகே தான் இப்போது சப்போஸ் இதுனால் நீங்கள் நீங்களே வந்துட்டு ஃப்ராக்ச்சருக்கு எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவீங்களா இல்லை வேறு யாரும் டாக்டரை க ரெஃப்பர் பண்ணுவீங்களா

சரி ஓகே மேம் அப்போ நான் லெவன் ஓ க்ளாக் வந்துடுறேன் நீங்கள் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு கொண்டு வரேன் சரி

ஓகே ஓகே மேம் நீங்கள் எனக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்களை ரெஃப்பர் பண்ணுங்க நான் ஈவினிங் போய் பார்த்துர்றேன் மேம் இல்லை இல்லை மேம் ஷார்ப்பாக லெவன் ஓ க்ளாக் அங்கே இருப்பேன்

இல்லை இல்லை மேம் அது மட்டும் தான் மேடம் இப்போ அந்த இடம் கையை தூக்கவே முடியல அந்தமாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது ஆ ஜென்ரல் நார்மல் ஸ்கேன் போதுமா இல்லை சிபி சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் அந்தமாதிரி எதுவும் எடுக்கணுமா

ஓகே ஓகே மேம் நான் அப்போ லெவன் ஓ க்ளாக் அங்கே ரீச் ஆகிடுவேன் மேம் தேங்க் யூ மேம்